தேர்தல் அப்போ வந்து நிறைய சண்டைகள் நடக்கும் குடிச்சுட்டு அதெலாம் அந்த மாதிரி சண்டைலாம் பண்ணுவாங்க நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு சிரமங்களையும் சந்திச்சது இல்லை ஆனால் க்கியூவில் நின்று ஓட்டு போடுகிறது அந்த வெயில் கோடைக்காலத்தில் வைக்கிறது இதெலாம் ரொம்ப ஒரு ஒரு ஒரு சிரமமாக இருக்கும் அந்த அந்த ஓட்டு போடணுன்றதே வந்து ஒரு கஷ்டமான ஒரு லைனில் நின்று போட்டுகிட்டு வர மாதிரி இருக்கிறதால அது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் சிரமம்னா எதுவும் இல்லை தேர்தலின் போது நீங்கள் சந்தித்த சிரமம் வந்து நான் ஒன்றும் அந்த அளவுக்கு சிரமம்னு சிரமமெலாம் பட்டது இல்லை